கணபதி கார் சென்டருகளாங்க இப்போ நாங்கள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி முன்பதிவு செஞ்சுருந்தோங்க இந்தமாதிரி திருச்செந்தூர் கோவிலுக்கு போகணும் கார் ரெண்டு கார் அனுப்பி வைங்கனு நாங்கள் முன்பதிவு பண்ணியிருந்தோம் டிரைவர் அனுப்புனீங்களா இல்லையா இன்னும் டிரைவர் வந்து எங்கள் அட்ரெஸ்க்கு இன்னும் வரலை ரெண்டு காரும் இன்னும் வரலை இப்போ நாங்கள் எட்டு மணிக்கு நாங்கள் சாமி தரிசனம் பண்ணணும் இப்போ ஏழு மணி ஆயிடுச்சு நாங்கள் எப்படி ஒரு மணி நேரத்தில் திருச்செந்தூர் எப்படிங்க போவது உங்களை நம்பி தானே நாங்கள் எங்கோ வெளியே போகணும்னா நாங்கள் வந்து சொல்கிறோம் நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணிட்டிருந்தா நாங்கள் எப்படி போவது நீங்கள் டிரைவர் கிட்ட அட்ரெஸெல்லாம் சொன்னீங்களா உங்களுக்கு டீட்டையலாக வாட்ஸாப்பும் பண்ணிவிட்டேன் எல்லா டீட்டையலும் உங்ககிட்டேயும் சொன்னேன் நீங்கள் டிரைவர் கிட்ட சொல்லி நீங்கதானேங்கண்ணா அனுப்பணும் இப்போ வேணாங்கண்ணே இப்போது இப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டிருந்தா நாங்கள் எப்படி போவது நீங்க ரீஃபொண்ட் பண்ணியிருங்க எங்கள் காசை உங்களை நம்பி தான் எப்போயுமே நாங்கள் வெளியே போனால் உங்கள் கார் தான் நாங்கள் புக் பண்ணுறோம் சரி ஒரு கார்னா விடுங்க ரெண்டு கார் புக் பண்ணிருக்கோம் எங்களை நம்பி எங்கள் ரிலேட்டிவ்ஸெல்லாம் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி நாங்கள் இவ்வளோ டிலே பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போறோம் இப்படி எல்லாம் ஆனால் அடுத்த டைம் அவங்களுக்கு வரணும்னு நினைப்பு இருக்குமா உங்களால உங்கள் காரை நம்பி நாங்கள் இவ்வளோ பேர் ரெடியாகி உட்கார்ந்துருக்கோம்ல நீங்கள் வேறு ரூட்டில் அனுப்பி விட்டுட்டீங்க அவங்க வரக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் நாங்க எப்போ போய் சாமி தரிசனம் பண்ணுறது நாங்கள் தான் முதல் பூஜை கொடுத்துருக்கோம் அங்கே எப்படி போறதுங்க குழந்தைங்களெல்லாம் வெச்சுருக்கோம் அவங்களும் தூங்கிட்டாங்கனால் நைட்டு நேரம் எங்களுக்கும் சிரமமா இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் வந்தால் கூடனா அங்கே போய் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து சாமி தரிசனம் பண்ணியிருப்போம் நீங்கள் இவ்வளோ லேட்டாக பண்ணிட்டிருக்கீங்க அதனால் நீங்கள் கார் வந்து ரஸ்த் ரத்து செஞ்சுட்றேங்க எங்களுக்கு வந்து நீங்கள் காசு அமௌண்ட் கொடுத்துருங்க இன்னும் டென் மினிட் டென் மினிட்ஸ்னால் எவ்வளோ நேரங்க ஆயிட்டு இருக்கிறது முதலில் ஒரு டைம் கால் பண்ணிணேன் நீங்கள் இப்படியேதான் சொல்லிட்டிருக்கீங்க இப்போது வந்து சோ கேட்டாலும் நீங்கள் இப்போ நேரில் வந்து கேட்டுட்டிருக்கேன் இப்போயும் நீங்கள் இதே சொன்னால் இங்கே எல்லோரும் கிளம்பி பேக்கோடு உட்காந்துட்ருக்காங்க ரோட்டில் உட்காந்துட்ருக்காங்க அவங்கள அப்பிடியே நாங்கள் வீட்டுக்கு போகணும்னு எல்லா வண்டி பார்க் பண்ணிட்டு மெயினில் வந்து நின்னுட்டிருக்கோம் அவங்க வீட்டுக்கு போகணுன்ன கொஞ்சம் போய் வண்டி எடுத்து வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் போகணும் உங்கள் காரை நம்பி இருக்கிறதுனால தானேங்க நாங்கள் இங்கே நின்னுட்டிருக்கோம் நீங்கள் இவ்வளோ லேட்டாக அனுப்புறீங்க சீக்கிரமா அனுப்பணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாதா இப்போ பத்து கிலோமீட்டர் தாண்டி போயிருக்காங்கன்னு சொல்லுறீங்க முன்னாடியே ஏதா இருந்தாலும் எங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிணா அவங்களுக்காச்சும் நாங்கள் அட்ரெஸ் தெளிவாக சொல்லி எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து ஏற்றிட்டு போக சொல்லுவேன்ன இல்லைன்னா மெயின்லயாச்சும் வந்து ஏறியிருப்போம்ல இப்படி எல்லாம் நீங்கள் பண்ணலாமா இனிமேல் உங்கள் கேப் புக்கு பண்ணுறதனால தானே நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்க டிலே பண்ணுறீங்க உங்கள் கார் புக் பண்ணதனால கேப் புக் பண்ணுறத கூட நாங்கள் கேன்சல் பண்ணிட்டு கார் புக் பண்ணிணோம் கார் கூட சீ கேப் கூட ரொம்ப லேட்டாக வந்தாலும் வரும் ரூட் தெரியாது போயிரும்னு சொல்லலாம் இப்போது கார் தானே புக் பண்ணியிருக்கோம் நீங்களாச்சும் நேரத்தில் வரணும்ல இவ்வளோ நாள் நேரம் நேரத்தில் வந்துட்டு இன்றைக்கி ஏன் இவ்வளோ எப்போயும் வர டிரைவர் போட வேண்டியதானே நீங்கள் ஏன் அதை மாற்றி மாற்றி வேறு டிரைவர் போட்டுட்டிருக்கீங்க இப்படியே பண்ணிகிட்ருந்தீங்கனா உங்கள்கிட்ட நாங்கள் கார் புக் பண்ண மாட்டோங்க ரிலேட்டிவ்வும் பரவாயில்ல இந்த கார் புக் பண்ணியிருக்க பெரிய கார் தான் நல்லாயிருக்கு எங்களுக்கு எதுவும்னால் நான் சொல்கிறேன் குயிக்கா வருவாங்கல்லை அப்படீன்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் சொன்னோம் குயிக்காக வந்துருவாங்க நல்லபடியாக பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வருவாங்க அப்படீன்னு நாங்கள் சொன்னோம் நீங்கள் இப்படி பண்ணிட்டிருந்தா இப்போ இவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இவ்வளோ லேட் பண்ணிகிட்ருக்காங்கனு மொதல் டைம் கேட்குறவுங்களுக்கே நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணிகிட்ருந்தா அடுத்த டைம் யாரவது கேட்டால் நாங்கள் எப்படி சொல்வது இனிமேல் சீக்கிமா கார் வர வைக்க பாருங்க இல்லைன்னா எங்கள் காசை கொடுத்துருங்க இப்போ அவங்களுக்கு கால் பண்ணி எங்கள் அட்ரெஸ்க்கு கரெக்டாக வர சொல்லுறீங்க இல்லைனா கேன்சல் பண்ணிட்டு எங்கள் காசை கொடுத்துருங்க